நான் மீன் பிடிக்கப் போகும் போது என்னென்ன உத்தியை கையாள வேணும் ஒரு ஒரு மீன் பிடிக்கும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி சரியாக பொறியை தேர்வு செஞ்சு அந்த நிலத்துக்குப் பொருந்தும் பொருந்துமானு பார்ப்பேன் மீன்கள் இருக்கிற மாதிரி மிளகு நெசவலும் தேர்வு செய்யணும் சாதாரணமாக நீரில் பொறி போடும்போது ரொம்ப பொறுமையாக ஒழுங்காக போடுறது ரொம்ப முக்கியம் அப்போது மீன் கிட்டே வரும் போது ஈஸியாக பிடிக்க முடியும் அதிகாலை இல்லைன்னா சாயந்தர நேரத்தில் மீன் பிடிக்க சிறந்த நேரம் அந்த நேரத்தில் மீன் அதிகமாக கிடைக்கும் நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்க அதுக்கான உடையை தேர்வு செஞ்சு போடணும் வானிலை கணிப்பு தான் மிக முக்கியமானது ஒன்று நான் மீன் பிடிக்கப் போகும் போது அதுக்கு வேண்டிய உபகரணங்களை கொண்டு போவது அதுவும் இல்லைன்னா கடலில் ஆற்றுல மீன் பிடிக்கப் போகணும் முன்னாடியே திட்டம் போட்டு வெச்சுருப்பேன் அதுக்கு ஏற்ற மாதிரி கயிறு கம்பி வலையெல்லாம் கொண்டு போவோம் மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு சவால் தான் அதனால் நம்ம கொண்டு போகிற கருவியெல்லாம் சரியாக கையாளத் தெரியணும் அதுதான் ரொம்ப முக்கியம்